நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுறது வந்து தோசைக்கு வந்து தோசை கல்லும் தோசை கரண்டியும் யூஸ் பண்ணுவேன் தோசை கரண்டி வந்து தோசையை திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் சாம்பார் வைக்கிறத்துக்கு குக்கரும் குழி கரண்டியும் யூஸ் பண்ணுவேன் சாம்பாரில் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேகவைக்க குக்கர் யூஸ் பண்ணுவேன் குழி கரண்டி வந்து சாம்பரா எடுத்து ஊற்றுறத்துக்காக யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கு அகலமான பாத்திரமும் கரண்டியும் யூஸ் பண்ணுவேன் அகலமான பாத்திரத்தில் அரிசி வேகவைத்து சாப்பாடு செய்கிறத்துக்கும் கரண்டி வந்து எடுத்து போடுகிறத்துக்கும் வதக்கிறத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் பூரி வந்து இருப்பு சட்டியும் ஓட்டை கரண்டியும் யூஸ் பண்ணுவேன் ஓட்டை கரண்டியை வந்து எண்ணெய் வடிக்கிறத்துக்காக யூஸ் பண்ணுவேன்